ஹலோ ஆ சார் சொல்லுங்கள் சார்

ஆமாம் சார்

சரி சரி கண்டிப்பாக கண்டிப்பாக சார் என்ன சார் பண்ணுறது இப்போ நானும் நம் கடையில் ஓனரு ஒர்க்கர்ஸ்ஸு இன்னும் ஒர் ஒர்க் ஒர்க்கர்ஸ்ஸு சார் நீங்கள் கேட்குறிங்க சரி சார் நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி ஆ இப்போ வந்து ஒர்க்கர்ஸ்ஸு வந்துவிட்டு பார்த்திங்கனாக்க ஒருத்தன் மாரியம்மன் பண்டிகைன்னு லீவு ரெண்டு மூணு நாள் போட்டான் இன்னொருத்தேன் அவங்க பாட்டி இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ ஆ ஆந்திரா போயிவிட்டான் குப்பம் இப்படி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு காரணம் சொல்லி ரெண்டு நாள் மூணு நாள் லீவு போட்டுட்றாங்க சார் அதனால தான் சார் டிலே டிலே ஆகுது இல்லை போனால் கண்டிப்பாக கொடுத்துட்றேங்க சார் சார் ஆமாம் சார் இல்லை சார் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக இப்போ ஒர்க்கில் இருக்கேன்

கண்டிப்பாக சார் கண்டிப்பாக கண்டிப்பாக அதை இந்த மாதிரி தவறு நடக்காது சார் இனிமேல் நான் வந்து ஒர்க்கர்ஸ்ஸு கண்டிப்பாக கண்டிப்பாக சார் அது கொஞ்சம் அர்ஜெண்ட்டு பண்ணாதீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சார் அப்படி எல்லாம் பண்ணாதிங்க அப்படி இல்லை சங்கர் சார் ஒர்க்கர்ஸ்ஸு லீவு போட்டுடுறாங்க சார் ஒர்க்கர்ஸ்ஸு ஆமாம் சார் நான் உண்மையான கேள்வி தான் இப்போ இப்படி ஒர்க்கர்ஸ்ஸு இப்படி பண்ணால் நாம என்ன நான் என்ன சார் பண்ண முடியும் இப்போ முக்கியமான சாவு அவன் போயிவிட்டான் மூணு நாள் ஆச்சு கண்டிப்பாக சார் வந்து அவன் வந்தஉடனே முதலில் அது தான் அதை தான் செய்ய சொல்லுறேன் சார் ஓகே நன்றி சார் ஓகே ஓகேங்க சார்